இப்போ தமிழ் மொழின்னு பார்த்தீங்கன்னா வர வர எல்லாம் அழிஞ்சிக்கிட்டுதான் வருது முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பிள்ளைங்கள வந்து இப்போ நாமளே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து இங்லீஸில் படித்தா பரவாயில்லை அப்படின்னு கொண்டு போய் இங்கிலீஸ் மீடியம் தான் சேர்த்தறோம் ஆனால் தமிழ் மீடியத்தில்தான் சேர்த்துணும் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம தம் த தாய்மொழியான தமிழை கற்றுத்தரணும் இப்போ ஸ்கூலுன்னு போய் சின்ன பிள்ளைங்கள கொழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டுப்போய் சேர்த்தனோம்னாக்க மொதல் மொதல் நெல் அரிசி நெல் கொட்டி அதில் எழுத வைக்கிறாங்க எழுத்து வந்து ஆ எழுத்தும் தமிழ் எழுத்துதான் மொதல் எழுத்தாக நம்ம புலன் கொழந்தைங்க எழுத பழகிக்கிறாங்க தமிழ் எழுத்து வந்து ரொம்ப தமிழ் எழுத்துல கற்றுக்கறது தமிழ் மொழி கற்றுக்கறது அவ்வளோ முக்கியம் இப்போ வந்து வெளிநாட்டுக்கே போனோம்னாலுமே வெளி ஊர்லேயும் வாழ்ந்தம்னாலுமே நம்ம தாய்மொழியான தமிழை வந்து நம்ம வந்து விட்டத்தரக்கூடாது என் பேர் வைக்கிறதுலருந்து எழுத படிக்கறதுலருந்து அனைத்துமே வந்து தமிழ்ல கற்றுக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் தமிழ் வந்து முக்கியமாக பேசுவதுலருந்து அனைத்திலுமே யூஸ் பண்ணுறது தமிழ்தான் அதனால வந்து நம்ம தமிழ் மொழிய வந்து அழிஞ்சி போக விடாமல் பாதுகாத்தும் வைக்கணும்